ஹலோ இந்தியன் டிராவல்ஸுங்களா நாங்கள் மெட்ராஸ் போகனும் அதுக்குத் தகுந்த மாதிரி டிராவல்ஸ் ஒன்று செட் பண்ணலான்னு இருக்கோம் நாங்கள் பன்னெண்டு பேர் வரோங்க மற்றபடி நீங்கள் எந்த கட்டணம் அறிவிச்சிருக்கீங்களோ அந்த கட்டணத்தை விட டிரைவர் வந்து எச்சா கேட்குறாங்க நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வர்றப்போ இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறதுனால எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது நீங்ள்க இதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறிங்கன்னா வாங்கிக்கிறோம் அந்த பணத்தை நாங்கள் செலுத்திறோம் இல்லைன்னா வேறே டிராவல்ஸோ இல்லை வேறே வண்டி அரேஞ் பண்ணி நாங்கள் மறுபடியும் வந்தடுறோம் இது செட் ஆயிச்சான்னு பாருங்க இல்லைன்னா விட்டுரலாம்